சார் அம்மன் மெஸ்ஸுங்களா மதியம் எங்களுக்கு லஞ்ச் வேணுங்க பிரியாணி வேணும் அண்ட் எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறீங்களா எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு டுவெல் டுவெல் தர்ட்டி அதாவது பன்னெண்டு பன்னெண்டு முப்பதுக்குள்ளே எங்களுக்கு வேணும் அந்த ரிஸிப்டை அப்படியே அவங்கள்ட கொடுத்துடுங்க நாங்கள் அமோன்டை அப்படியே உங்களுக்கு நான் பே பண்ணிடுறோம் நெட் பேங்கிங் மேடம் பட் இவங்களுக்கு எப்படி வேணும்னு உங்களுக்கு பண்ணிவிட்டுற்றோம் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொடுத்துவுற்றுங்க சார்